ஆ எங்கள் ஊரில் வந்து இந்த கூடை பின்னுறவங்க இதுமாதிரி கூடை பின்னுறது கூடன்னா ஒயர்க்கூடை அந்தக்கூடை பின்னுறது அதுமாதிரி பனைஓலைல பின்னுறது இந்த கைவினை சம்மந்தமாக எங்கூரில் ஒரு கேப் மாதிரி கேம்ப் மாதிரி போட்டு பண்ணிட்யிருந்தாங்க அப்போ நிறைய கைவினை கலைஞர் வந்துயிருந்தாங்க எங்கூர்லையும் கைவினை கலைஞர் நிறைய பேர் இருக்காங்க இந்த பிரம்பு கூண்டில் ஊஞ்சல் பண்ணுறவங்க அதெலாம் இருக்காங்க அவங்க ஒரு பத்துநாள் கேம்ப் மாதிரி போட்டு பண்ணாங்க அப்போ எல்லாருக்கும் கற்றுக்குடுத்தாங்க இதமாதிரி கேம்ப் இதமாதிரி செய்ங்க இதமாரி இதமாரி இந்த பனஓலை இதமாதிரி பண்ணனும் இதமாதிரி பண்ணும் ரொம்ப கற்றுக்குடுத்தாங்க எங்கூரில் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க எங்கூரில் அதிகமாக கற்றுக்கிட்டது எது எதில் கற்றுக்கிட்டதுன்னா ஒயர்க்கூடை பின்னுறதுதான் கற்றுக்கிட்டாங்க நானும் ஒயர்க்கூடை பின்னுறதுத கற்றுக்கிட்டேன் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயர்க்கூடை பின்னுறது அது ஒரு ஒரு கூடை வந்து ஒரு இது சைஸுக்கு ஏற்றா மாதிரி ரேட்டு போவும் நிறைய பேர் லேடிஸ் அதான் கற்றுக்கிட்டாங்க அந்த ஒயர்க்கூடை கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டுதான் அதிகமாக கற்றுக்கிட்டாங்க அவங்க ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஒரு ஒரு க்ளாஸ் நடந்தது அதுமாதிரி இங்கே எங்கே ஸ்கூல் டீச்சர் தான் எங்கூர் டீச்சர் தான் எங்கள் ஸ்கூல்லையுமே ஹிந்தி டீச்சர் தான் அந்த அந்த இதில் வந்து கூடை பின்னுறதுலையும் டீச்சராக இருந்தாங்க கைவினை சம்மந்தமாக கூடை பின்னுறது இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது நான் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லா டிராயிங் பண்ணுவேன் டிராயிங் கட் பண்ணி இது பண்ணுவேன் பேப்பரை வச்சு பட்டர்ஃப்ளை பண்ணுறது பேப்பரால தவக்களை ஃப்ராக் பண்ணுறது பண்ணுறது பீக்காக் பண்ணுறது ராபிட் பண்ணுறது இன்னும் நிறையா பண்ணுவேன் பேப்பரை வச்சு நான் அந்த கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது அவங்க தான் கற்றுக்குடுத்தாங்க அதே மேம் தான் டீச்சராக இங்கேயும் எங்களுக்கு கற்றுக்குடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருந்துது அதமாதிரி டிசைன் போடுறது எம்ப்ராய்டிங் டிசைன் போடுறது இந்த சாரீயில அதமாதிரி நிறைய சொல்லுலாம் அதுமாதிரி இந்த இது நூல் உல்லன் நூலில் சொட்டர் பின்னுற சொட்டர் தைக்கிறது நான் உல்லன் நூலில் சொட்டர்லாம் தக் பின்னுவேன் அது சூப்பராக பின்னுவேன் சொட்டரு குல்லாலாம் பின்னுறது அதெல்லாம் அவங்கதான் கற்றுக்குடுத்தாங்க எங்கூர்லையும் அவங்கதான் கற்றுக்குடுத்தாங்க எனக்கு நான் எதாச்சும் ஒரு கற்றுக்குணுன்னு ஆசைப்பட்டனா அவங்களுட்டதான் போய் கலந்துப்பேன் எது பண்ணா நல்லா யூஸ் ஆகும்ன்னு சொல்லிவிட்டு அவங்கள்டேருந்து கற்றுக்கிட்டதுதான் கைவினை சம்மந்தமாக எதாவது கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு ஒயர்க்கூடை பின்னுறது இந்த உல்லன் இது சொட்டரு பின் பின்னுறது இதெலாம் கிராஃப்ட் ஒர்க் இதெல்லாம் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன் இதுப்பண்ணி கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து அதமாதிரி இந்த இது பின்னுறது இந்தமாதிரி ஓலையில் பின்னுவாங்க இதுமாதிரி இதுமாதிரி ஓலையிலையே இது பண்ணுறது ஒரு டிசைன் பூ டிசைன் பண்ணுறது அதுமாதிரி எனக்கு இந்த ஃப்ரூட்ஸில் வந்து அது டிசைன் படம் வரையிவாங்க ட்ராயிங் வரையிவாங்க அந்த இது அழகாக கட் பண்ணி எடுப்பாங்க ஃப்ரூட்ஸ் பண்ணிவிஜிடபுள்ஸ்லாம் பண்ணுவாங்க அதமாதிரி பென்சிலில் அழகாக ஸ்கேல் பென்சில் சாக்பீஸ்லலாம் பேர் எழுதுவாங்க சாக்பீஸில் நேம் எழுதுனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அந்த க்ளாஸ்க்கு போணுன்னு ரொம்ப நாளாக ஆசை அதை அவங்கள்கிட்ட தான் கலந்துக்கிட்டேன் இங்கேயும் இந்தமாதிரி பண்ணனுன்னு ஆசையாக இருக்கு ஃப்ரூட்ஸ்லாம் இந்தமாதிரி பண்ணனும் ஆசை ஆசையாக இருக்குணுன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக சொல்லி எனக்கு க்ளாஸ் பண்ணாங்க ஆன்லைன்லையே க்ளாஸ் எடுத்தாங்க அதுக்கு தேவையான எனக்கு என்னென்ன அந்த இது சிஸ்சரு அந்த நைஃப்பு இதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி இதெல்லாம் வந்து அவங்களே எனக்கு ரெடி பண்ணிக்கொடுத்துட்டாங்க அதை நான் வீட்லருந்து வச்சு சாக்பீஸில் பேர் எழுதுறது பென்சிலில் கிராஃப்ட் பண்ணி பேர் எழுதுகிறது இதமாதிரி விஜிடபுள்ஸில் அழகாக டிசைன் பண்ணுறது ஃப்ரூட்ஸில் டிசைன் டிசைன் பண்ணுறதெல்லாம் நான் அவங்கள்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன் இதை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கு கைவினை ஒரு பொருள் இது கற்றுக்க எனக்கே ஒரு தெம்பாக இருக்கும் பசங்களாம் சொல்லுவானோ சூப்பராக பண்ணுறடா ஒயர் கூடைலாம் பண்ணுற இதெல்லாம் சூப்பராக பண்ணுறடா எனக்கும் கற்றுக்குடுறாம்பானுவோ எனக்கு ரொம்ப இதாக இருக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கு எங்கள் பசங்களுக்கு கற்றுக்குடுக்குறத்துக்கு அந்த கூட பின்னி சொட்டரு பின்னி கொடுத்தாக்கூட சொட்டரு பின்னி நாங்கள் முடியாதவங்களுக்கு தான் சும்மாவே கொடுத்துடுவோம் எங்கள் ஏரியாவில வயசானவங்களாம் இருக்காங்க வயசான எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா பாட்டிக்கு கூட நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா அப்பாக்குலாம் கொடுப்பேன் அதுமாதிரி ஏன் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் நம்ப செஞ்சு நம்ப கையால் செஞ்சிக்கொடுத்து அவங்க போட்ருக்காங்களேன்னு ஏ ஃபிரெண்ட்ஸுக்குலாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்கலாம் போட்டு பார்க்கம்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் அவனே சொல்லுவானோ சூப்பராக இருக்கு நல்லா பண்ணுறடா அப்படி இப்படிம்பானுவோ ரொம்ப இது பண்ணுவானோ இந்த இதுலாம் எங்கள் மிஸ்ஸு எங்கள் ஹிந்தி மிஸ்ஸுக்கு தான் போய் சேரும் எங்கள் அக்காவும் சூப்பராக இது பண்ணுவாங்க அவங்களும் அவங்கக்கூட சேர்ந்துதான் நானும் பண்ணுவேன் எங்கள் அண்ணியும் ஒயர்க்கூடை பின்னுவாங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்ச கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதுலர்ந்து நான் முன்னாடி வந்துயிருக்கேன் இந்த கைவினை எல்லாரும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டாதான் ஒரு நம்ப மனசும் ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது